இந்தியாவில் அதிகார பூர்வ மொழிகள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் கன்னடம் என பல மொழிகள் உள்ளன நம் நாட்டில் பொதுவாக பேசப்படும் மற்ற சில மொழிகள் கன்னடம் மலையாளம் தெலுங்கு போன்றவைகளாகும் நம் நாட் நம் நாடு பன்மொழி தன்மை கொண்ட ஒரு நாடாகும் இதில் ஸ அரசு எந்த ஒரு மொழியையும் யாரும் பேச கூடாது என்று எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை யார் வேண்ணாலும் எந்த மொழில்லாம் பேசிக்கலாம் ஆங்கிலம் இது ஆங்கிலம் என்பது பொதுவாக எல்லாேருக்கும் கம்யூனிகேஷன் எனப்படும் தொடர்வு மொழியாக அமைந்துள்ளது தமிழ் தமிழர்களுக்கு சிறப்பு வாய்ந்த மொழியாகாவும் மற்ற மாநிலத்தை சேந்த மக்களுக்கு அவர் அவர்கள் தாய்மொழி அமைந்துள்ளது இந்திய அரசு அதிகாரபூர்வமாக வழங்கிய மொழிகள் தமிழ் மற்றும் ஹிந்தியாகும் இப் மொழி ஹிந்தி கடந்த ஆண்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே தேசிய மயம் ஆக்கப்பட்டு நடைமுறை நடைமுறைக்கு வந்தது ஆங்கிலமும் ஹிந்தியும் கம் இந்தியாவில் அதிகப்படியான மக்களால் பேசப்படும் மொழி ஆகும் தமிழர்களின் பண்பாட்டை விளக்க தமிழ் மொழியும் அவர் அவர் கலாச்சாரங்களை விளக்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளும் இந்தியாவில் உள்ளன இந்தியாவில் பன்மொழி பன்மொழி தன்மை இருப்பது மிகவும் சிறந்த ஒன்றாகும் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்தியாவில் உள்ளது நம் நாட்டில் அனைத்து வகையான அனைத்து விதமான மக்களும் வாழ்கிறார்கள் என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இந்தியா எவரையும் வாழவைக் வாழவைக்கும் நாடாகவும் வந்தவரை கைவிடாத நாடாகவும் இருப்பதால் இந்தியா பன்மொழி தன்மை கொண்ட நாடகவும் விளங்குகிறது இம்மொழி இம்மொழியால் அனைவரும் பயன் பெறுகின்றன தமிழ்நாடு அரசு எந்த ஒரு தடையும் விதிப்பதே கிடையாது யார் வேணாலும் எந்த ஒரு மொழினாலும் எந்த ஒரு தடையும் இன்றி பேசிக்கலாம்